முக்கியமான பண்டிகைகள் அப்படினு பார்த்தீங்கனா கிறிஸ்மஸ் நியூயர் பொங்கல் தீபாவளி தமிழ் புத்தாண்டு ஆடிப்பெருக்கு ரம்ஜான் பண்டிகை பக்ரீத் மிலாடி நபி தெலுங்கு வருடப்பிறப்பு ஈஸ்டர் பண்டிகை இதெல்லாம் வந்து முக்கியமான பண்டிகைகள்ல வரும் விடுமுறை நாட்கள் அப்படினு பார்த்தீங்கனா ஆங்கில புத்தாண்டு தை பொங்கல் மாட்டு பொங்கல் திருவள்ளுவர் தினம் குடியரசு தினம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை தொழிலாளர் தினம் மொஹரம் பண்டிகை தீபாவளி பண்டிகைகள் இதெல்லாம் வந்து விடுமுறை நாட்கள்ல வரும் முக் இது வந்து கிறிஸ்மஸ் எப்படி வந்து கொண்டாடுறாங்க அப்படினா கடவு அது வந்து பன்னெண்டு மணிக்கு கிறிஸ்த்து வந்து பிறக்குறார் அதுக்கு வந்து புத்தாடை அணிஞ்சு கோயிலுக்குலாம் போவாங்க அப்புறம் வந்து கேக்லாம் வந்து வெட்டி கேக் வெட்டி மக் நம்ம ஃபிரண்ட்ஸ்ஸு இது மாரி எல்லாரும் கொடுப்பாங்க அப்புறம் வந்து காலையில வந்து பிரியாணி ஏதாச்சும் செஞ்சு பக்கத்துல வீட்டில இருக்கவங்களுக்குலாம் கொடுப்பாங்க நியூயர் வந்து அதே மாரி தான் பொங்கல் வந்து போகி பண்டிகை அப்புறம் வந்து மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் எப்படி வந்து கொண்டாடுவாங்க அப்படினு பார்த்தீங்கனா இதுவே பொங்கல் மாட்டுக்கு செஞ்சு மாடுகளுக்குலாம் ஆடுகளுக்கு சாமிக்கு படைச்சி அவங்களுக்குலாம் ஊட்டி விடுவாங்க தீபாவளி அது வந்து ஏன் கொண்டாடுறாங்க அப்படினு பார்த்தீங்கனா அசுரன் வந்து கொன் கொன்னனால நம்ப வந்து தீபாவளிலாம் கொண்டாடுறாங்க போகி அப்படினு எடுத்துக்கிட்டிங்கனா போ ஃபர்ஸ்ட்டு வந்து போகி தான் அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கனா வீட்டைலாம் சுத்தம் பண்ணி பழைய துணி இதெல்லாம் வந்து எரிப்பாங்க அப்புறம் வந்து ஆயுத பூஜைனா வீட்டில இருக்க நம்ப வீட்டைலாம் சுத்தம் பண்ணி புக்கு இதுமாதிரியெல்லாம் சாமிக்கு வந்து படைப்பாங்க சைக்கிள் டூவீலர் இதெல்லாம் வந்து சாமிக்கிட்ட வச்சு வேண்டிக்குவாங்க ரம்ஜானா ரம்ஜான் ஏன் அப்படி கொண்டாடுறாங்க அப்படினு பார்த்தீங்கனா முஸ்லீம்ல வந்து பிரியாணி இதெல்லாம் செஞ்சு பக்கத்துக்கு வீட்டுக்கு கொடுப்பாங்க